ஹலோ அரிசி எவ்வளோ எவ்வளோப்பா ஒரு சிப்பம் ஆயிரத்தி எழுநூறு எல்லா கடையிலையும் ஆயிரத்தி அறுநூறுபாய் நீங்கள் எதுக்கு அதிகமாக விற்கிறீங்க எண்ணெய் எவ்வளோங்க இல்லை டின்னா எவ்வளோ அஞ் அஞ்சு லிட்ரு அந்த மாதிரி எல்லா கடையிலையும் ஐநூற்றம்பதுருவாம்மா நீங்கள் எதுக்கு நீங்கள் இது ஆய நூறுரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி விற்கிறீங்க தரமானது இருக்குதுன்னுதான் உங்கள் கடைக்கு தேடி வரோம்

நீங்கள் அதிகமான ரேட்டு வச்சால் எப்படி இல்லாத கஷ்டமர் எல்லாம் எப்படி உங்கள் கடையில வந்து வாங்குவாங்க எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி இருக்கிற ரேட்டு தான் உங்கள் கடையிலதான் அதிகமாக இருக்குது ஆ சரிங்க அதுக்காக தான் உங்கள் கடைக்கு வந்துக்கிறோம் நெக்ஸ்ட் டைம் ஒரு அஞ்சு பத்து ரூபா கம்மி பண்ணி விய்ங்க சரிங்க சரிங்க சரிங்க எங்களுக்கு தரமானதை நீங்கள் தரமானதை கொடுத்தனா நானும் இன்னும் ஒரு நாலு பேருக்கு பத்து பேருக்கு சொல்லி இந்த கடையில நல்லா தரமான பொருள் இருக்குது வாங்குங்க அப்படின்னு நான் எடுத்து சொல்லி நான் உங்கள் கடைக்கு நான் சேல்க்காக கூட்டிட்டு வரேன்

விற்கிறம்போது அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு தரம் இல்லைன்னா நாங்கள் ரிட்டன் பண்ணி கொடுத்துடுவோம் சரிங்க சரிங்க

சரிங்க

அதுக்கா அதுக்காகதான் உங்கள் உங்கக்கிட்ட பொருள் தரமாக இருக்கிறதுக்காகதான் நிறைய கடையை ஏறி இறங்கிட்டு லாஸ்ட்டாக உங்கள் கடைக்கு வந்துக்கிறோம் இதே மாதிரி தரமான பொருளை நீங்கள் தா தாங்க நாங்கள் கேட்கம் போது ஆ சரி